இந்தியாவில் முன்னேற்றம் அமைப்பு தாங்க எப்படின்னா நிறையவே இருக்குது அதில் ஒன்று வந்துனால் எலெக்ட்ரிக் பைக் எடுத்துக்கலாம் இப்போது நம்ம பெட்ரோல் செலவு அப்படிங்கிறது வந்து எல்லா ஒரு பொதுமக்களுக்கும் ஒரு இழு ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயோம் அப்டின்னு பார்த்தோன்னா அந்த பெட்ரோல் அந்த பெட்ரோல் அப்படிங்கிறது ஒரு சிறு சிறு குறு விவசாயத்துலிருந்து ஒரு பெரிய அளவில் தான் பணக்காரங்க லெவலு அவங்க யோசிக்கிற வைக்கிற விஷயோம் அந்த பெட்ரோல் போடுகிறோம் ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோல் நாற்பதுரூவால எனக்கு தெரிஞ்சு நாற்பதுரூவா இப்போது நூற்றி மூன்றுவாரூ சம்திங் அதுக்கு எல்லாம் மாறுதலாக வா இப்போ பார்த்தம்னா எலக்ட்ரிக்சிட்டி பைக் எலெக்ட்ரானிக் பைக் இருக்குது வெறும் சார்ஜ் மின்னணு சார்ஜ் போட்டால் போதும் அவ்வளோ தான் ஒரு கரண்ட்டு பில் கட்டுற மாதிரி நம்ம கட்டிவிட்டு போயிடலாம் ஒரு மோஸ்ட்லி யாருமே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அதிக டிராவல் யாரும் பண்ணுறப்போ அதிகமாக இருக்க மாட்டாங்க ஒரு ஆ ஸ்கூலுக்கு சில்ட்ரன்ஸை கூட்டிகிட்டு கொண்டு போயி விடுறதும் இல்லை பேங்க் வேலைக்கு போகிறதும் ஒரு கடைக்கு போகிறதுனா ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ஒரு பத்து சு பத்து கிலோமீட்ரு இல்ல முப்பது கிலோமீட்டர் அதிகப்படியாக வேலைக்கு வேலைக்கு போவேன் டெய்லி ரெகுலர் யூஸுக்கு அப்படின்னு பார்த்துட்டம்னா அதை தாண்டி மற்ற லாங் டிராவல்ஸ் போகிறவுங்க அது எப்போவாச்சும் போவாங்க வருவாங்க நான் சொல்வது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமலிக்கு மிடில் கிளாஸ் ஃபேமலிக்கி வந்துட்டு இப்போ பெட்ரோல் அந்த மாதிரி ரெகுலர் யூஸ் பண்ணுறவுங்க வேலைக்கு போகிறவங்கலாம் கஷ்டம் ரொம்பவும் அதுக்கு மாறுதலாக இந்த எலெக்ட்ரானிக்சிட்டி பைக் எலெக்ட்ரானிக் பைக் வந்துருக்கிறது ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் அதுக்கு கவுர்மெண்ட்டே வந்துட்டு ரொம்ப ஊக்கத்தொகையும் கொடுத்துருக்கு மக்களுக்கும் வந்துட்டு இஎம்ஐ வசதியும் கொடுத்துருக்காங்க மந்த்லி ஒன்ஸ் கட்டுறா மாதிரியும் இருக்குது இப்போது நாங்களே இதுக்கு மா மாறலாம்னு ஐடியாவும் எனக்கே மாறலாம்னு ஐடியா ஏனால் நாங்களெலாம் பைக்கில் போகிறப்ப ஒரு ஒரு நாளைக்கு இரநூறுபா வா போட வேண்டியதாக இருக்குது நான் சம்பாதிக்கிற காசே மாசம் ஒரு ஆயர்ருபா ம வாரத்தில் அப்படி ஆயிரோம் ஆயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னா பெட்ரோலுக்கே மேக்ஸிமம் ஒரு ஏழ்நூற்ரம்பதுரூவா பெட்ரோலுக்கே போகுது வெளியே போகிறதும் வரதுமே இதுவே ரொம்ப கஷ்டம் இந்த எலக்ட்ரானிக் பைக் வந்ததும் ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப ரொம்ப வசதியாக

இன்னும் பெட் இன்னும் வந்து இந்த மாதிரி கண்டுப்பிடிப்புகள் நிறையா நம்ம இருக்கலாம்